ஹலோ கேப் ட்ரைவருங்களா சார் சரி சார் நான் வேறு வண்டி ஒன்று புக் பண்ணியிருந்தேன் ஏர்ப்போட் போகிறதுக்காவ அது வரல சார் அதனால என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்பர் கொடுத்தாபுல உங்கள் நம்பரு ஆ ஆமாம் ஆமாம் சார் ஃப்ரெண்டு தான் அர்ஜென்ட்டாக நான் ஏர்போர்ட் வரைக்கும் போகணும் சார் ஆ இன்னொரு டென் மினிட்ஸ் கழிச்சு கூடையே வாங்க ஓ அப்படிங்களா சார் அவங்கள விட்டுவிட்டு தான் வரணுமா சரி சரி சார் சரி சார் சரி நீங்கள் வந்துவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் கரெட்டான அட்ரெஸ்ஸ உங்களுக்கு வாட்ஸ்சப் பண்ணிவிடவா ஆ ஓகே சார் நான் அனுப்பிட்றன் ஓகே சார் ஏன்னா அர்ஜென்ட்டு எனக்கு ஏர்போர்ட் போயே ஆவணும் இன்னொரு ஹாஃபனவர்குள்ளே அதனால தான் கொஞ்சம் குவிக்காக வர முடியுமா ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ ஆ ஓகே சார்